வீட்டில் ஒரு ஷோபா ஒன்று வாங்கியிருந்தேன் ஷோபா வந்து நல்லா வந்து அழகாகவும் இருக்கு அதனுடைய ஸ்பேஸெல்லாம் வந்து உக்காந்தே இருக்கிறது எழுந்திருக்கிறதுக்கு எல்லாம் வந்து பெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கும் நல்லா ஸ்பேஸியஸாகவும் இருக்கு நல்லா ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கு அதில் இந்த சோபாவில் இருக்கக்கூடிய ஃபர்னீச்சர் எல்லாம் டிசைன்ஸ் எல்லாம் நல்லாவும் வந்து அழகாக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க அது பார்க்கவும் அருமையாகவும் இருக்கு உக்காந்துருக்கவும் நல்லாயிருக்கு தேங்க்யூ